மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரி அதுமாதிரி பிளாஸ்டிக்கோட எண்ணிக்கை எல்லாம் அதிகரிச்சுகிட்டே இருக்கு மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனாலதான் இடங்களோட எண்ணிக்கைலாம் ரேட்லாம் ஏறுது அதனால் காடுகள்லாம் அழித்து நம்ம இடமா மாற்றி விற்கிறோம் அதனால இயற்கை வந்து மாசுபடுது பிளாஸ்டிக் பயன்படுத்துறதினால சுற்றுசூழல் வந்து ரொம்ப பாதிப்பு அடையுது அதுவும் பிளாஸ்டிக் வந்து மட்ககூடிய சீக்கரம் மட்காத பொருள் ஒரு பிளாஸ்டிக் மட்கணும்னா இருபது வருடங்கள் ஆகும் சுமார் குறைந்த பட்சம் இருபது வருஷமாச்சும் ஆகும் அதுவும் இல்லாமல் மாடுகளுக்கு திங்க கிடைக்காமல் பிளாஸ்டிக் பாலிதீன் பைகளெல்லாம் திங்குது அதனால அதுங்களுக்கு வந்து வயிற்று இரைப்பு நிறையா பிரச்சனைகள் வருது பால் வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்குது ஆடுகளானது வந்து ஆடுகளுக்கு வந்து புற்கள் எதுவும் இல்லாததினால பிளாஸ்டிக்கி இந்த நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தியும் நியூஸ் பேப்பரை தின்னால் கூட பிரச்சன இல்லை பாலீத்தின் பைகள் திங்கிறதினால ரொம்ப பிரச்சன தண்ணீர் குளம் குட்டைலாம் வற்றி போனதினால தண்ணிர் டிமாண்டு ரொம்ப தண்ணிர் கேணி ஊரணி எல்லாம் வத்தனதுனால தண்ணியும் கிடைக்க மாட்டேங்குது ஆடு மாடுங்களுக்கு அதனால அதுங்க வந்து திங்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் தண்ணிர் கூட கிடைக்காம மேய்கிற எடுத்தக்கெல்லாம் தண்ணிலாம் நம்ம குடத்துல கொண்டு ஆடு மாடுக்கு வைக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப காடுகள் மரங்கள் எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறதுதான் காரணம் மண் அரிப்பு அதாவது மண்ணை வந்து தோண்டி தோண்டி எடுக்கிறதுனாலதான் இது மூல காரணமே மழை பெய்யாதது காரணமே அதான் மண்ணை வந்து அதிகமாக நம்ம ஆற்றுல அள்ளுறாங்க அந்த மண் அள்ளுறத குறைக்கணும் மரங்களை வெட்டக்கூடாது விலங்குகளை பாதுகாக்கணும் அதுமாதிரி மாடு வந்து பிளாஸ்டிக்கை திங்கிறதுனால பால் சரியாக கொடுக்க மாட்டேங்குது உணவு சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது நம்மளே குலைய வெட்டியாந்து போட்டு வேப்பிலையை ஏதோ கொடுத்தாலுமே மாடு திங்க மாட்டேங்குது வைத்தியர் வந்து பார்த்தாலும் அது சரியாக எடுக்க முடில அப்படிங்குற காரணத்தால் அதுகளை